ஹலோ ஹலோ இது தமிழ் மணி மீன் கடைங்களா

எங்களுக்கு வந்து ம் என்னென்ன மீன் இருக்குது உங்கள்கிட்ட உங்கள் கடையில் எனக்கு வந்து வவ்வால் ம் சொல்லுங்க ம்

சரிங்க ஆ ம் ஆ சரி இப்போ கெளுத்தி மீனெல்லாம் ரேட் எப்படிங்க உங்கள் கடையில் ரேட் அது எவ்வளோ ஒரு கிலோ எவ்வளோ சொல்கிறீங்க ரேட் எப்படி அதை நீங்களே சுத்தம் பண்ணி தருவீங்களா சரிங்க ஆமாமாம் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆக்ச்சுவலாக நான் வர கம்மிங் சண்டே வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவுங்க மீன்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு வந்து மத்தி மீன் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ கொடுங்க அப்புறம் இந்த வவ்வால் மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு கிலோ அப்புறம் இந்த கெளுத்தி இந்த மீனெல்லாம் எனக்கு ஒரு இரண்டு கிலோ இதெல்லாம் க்ளீனாக அழகாக சுத்தம் பண்ணி கொடுங்க ஏன்னால் எங்கள் வீட்டில் அது வந்து யாருக்கும் சரியாக சுத்தம் பண்ண தெரியாது அதை நீங்கள் க்ளியராக சுத்தம் பண்ணி கொடுங்க நீங்கள் என்ன அமௌண்ட் சொல்கிறீங்களோ அதே அமௌண்ட் வாங்கிக்கலாம் அதுக்காக அமௌண்ட் அதிகமாக சொல்லாதீங்க நார்மலாக கொடுங்க ம் சரிங்க ஆமாம் ம் சரிங்க சரிங்க சரிங்க ம் ம் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க எங்களுக்கு மத்தி மீன் கொடுங்க மத்தி மீன் ஒரு மூணு கிலோ நான் சொல்கிறேங்க நான் வரேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வைங்க அதுதது ஒரு மூணு கிலோ கொடுங்க மூணு கிலோ கொடுங்க க்ளீனாக சுத்தம் பண்ணி எனக்கு கொடுங்க சரிங்க வேறு என்ன உங்கள் கடையில் ஸ்பெஷல் மீனுன்னால் இந்த மீன் தான் எங்கள் கடையில் ரொம்ப எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா உங்கள் கிட்டே உங்கள் கடையில் ஆ சரிங்க சரிங்க அதுவும் ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்க